எனக்கு பார்த்திங்கனா ஏகப்பட்ட இடங்களுக்கு போகணுன்னு ஆசை இருக்குங்க பார்த்திங்கனா சிங்கப்பூருக்கிற போகணுன்னு ரொம்ப ஆசை ரொம்ப நாள் ஆசை எல்லாருமே சொல்வாங்க சிங்கப்பூரு நல்ல ஏரியா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு அந்த ஒரு ஆசை வந்துடுச்சு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் போகணுன்னு ஆசை கொடைக்கானலில் நிறைய இடங்கள் சொல்லுவாங்க நிறைய இடங்கள் இப்படி இருக்கும் நல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் ரெஸார்ட்லாம் நல்லாருக்கும் அங்கே உணவுகள்லாம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்றது எனக்கொரு ஆசைங்க அதற்கப்பறம் இங்கே எங்கள்க்கு நியர் பை பார்த்திங்கன்னா ஒரு பிச்சாவரம்னு ஒரு ஒரு ஒரு இடம் இருக்கு அது க கடல் மாதிரி சொல்லலாம் அது பகலில் வந்து அதிகமான நீரோடையும் ஈவினிங்கில பார்த்திங்கன்னா குறைந்த நீரோடையும் காணப்படும் அது நான் சின்ன வயசில் போனது அதற்கப்பறம் நான் இப்போ எனக்கு இப்போ அங்கே போயே ஆகணுன்னு ஒரு ஆசை அங்கேயும் நான் கண்டிப்பாக போவேன் போகணுன்னு நினைக்கிறேன் போயே ஆகணும் இப்போதிக்கு எனக்கு இவ்வளோ தான் இங்கே தான் போகணுன்னு நான் விரும்பிட்டுருக்கேன்